பண்டைய காலத்துலெல்லாம் வந்து தமிழ்மொழி வந்து கல மற்ற பிற மொழிகளோடய கலப்பு விகிதம் வந்து கம்மியாகதான் இருக்கும் தமிழ்மொழிதான் வந்து வந்து ஃபுல்லாக தமிழ் மற்ற மொழியோடய வார்த்தைகள் எழுத்துக்களில் கலக்காமல் நம்ம பேசிகிட்ருந்தாங்க கொஞ்சம் ஆண்டுகள் போக போக கிமு கிபி ஒரு ஏழு பத் பதினோறாம் நூற்றாண்டு வரி வர வர வர சமஸ்கிருதத்தோடய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரமித்தது சேர ஆரமித்து சமஸ்கிருத எழுத்துக்களெல்லாம் தமிழ் எழுத்துக்களோடய சேர்ந்து இந்த வார்த்தைகளெல்லாம் வந்து ஒரு சில வார்த்தைகள் சமஸ்கிருதம் எழுத்து தாக்கிற மாதிரி இருந் இருந்தாலும் அந்த எழுத்துக்களெல்லாம் நீக்கிவிட்டா தமிழால் வந்து தனியாக வந்து சர்வே பண்ணும் தனியாக வந்து தமிழ்மொழியை நம்மளால அந்த எழுத்துக்களை நீக்கி பேச முடியும் ஆனால் அந்த கிபி பதினோறாம் நூற்றாண்டுலெல்லாம் சமஸ்கிருதத்தோடய ஆதிக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வார்தைகளெல்லாம் வந்து நிறையா வந்து சேர ஆரமித்தது சமஸ்கிருதம் மட்டும் இல்லாமல் பிற மொழி வந்து மலையாள வார்த் இது கன்னடம் அந்த வார்த்தைகள் கன்னட வார்த்தைகள் அந்தமாதிரி சில வார்த்தைகள் வந்து நம்ம வந்து தமிழ் நினைச்சிட்டு பேசிகிட்ருக்கோம் ஆனால் அதெல்லாம் தமிழ் வார்த்தைகள் கிடையாது தமிழ் வார்த்தைகள் இருக்குது அந்த வா அந் பிற மொழி வா அந்த சொற்களால் வந்து தமிழுக்குரிய வார்த்தைகளோடய பேர் வந்து தெரியாமல் போயிடிச்சு இதுவுமே வந்து நிறையா பேர் வந்து அந்தமாதிரி வந்து வார்த்தைகள் வந்து நிறையா வார்த்தைகள் வந்து தமிழில் வந்து கலந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போது பது பத்தொம்பதாம் நூற்றாண்டு இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி ஆரமித்ததுக்குலேருந்து இப்போ நாடு வளருது வளர வளர ஆங்கிலத்தோடய வார்த்தைகள் கலப்பு அதிகமாகி விட்டது தமிழ் பேசுகிறப்பையே நம்ம இங்கிலிஷ் வார்த்தைகளை பயன்படுத்திதான் அந்த உரையை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் முடிக்கிறோம் அந்தமாதிரி அந்தமாதிரி வார்த்தைகளோடய இது வந்து அதிகமாகிடிச்சி தம் ஃபுல் தமிழாக பேசாமல் வார்த்தைகளின் கலப்பு வந்து அதிகமாகி போயிடுச்சி அண்ட் அப்போ முதல் ஆரம்பத்தில் என்னமோ தமிழ் வந்து தனித்து இயங்கு த அப்போ வந்து நிறைய மொழிகள் பேசுகிறவங்க வந்து அந்த அளவுக்கு இல்லை அந்த அளவுக்கும் நம்ம வந்து மற்றவங்கள வந்து தொடர்புக்கொள்ளவும் இல்லை அவுங்கவங்க தனித்தனி குடும்ப மொழி பேசுகிறவங்களா இருந்தாங்க இப்போ எல்லாேரும் எல்லா நாட்டவர்களும் எல்லா மொழி பேசுகிறவங்களும் இது பண்ணுறதால இந்தமாதிரி கலப்பாகி விட்டது